எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும்னு ஆசை நான் வந்து இவ்வளோ நாளாக ஒரு பட்டேன் செல் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பார்த்திங்கனா எல்லோருமே க்ளாஸ் மேட்ஸ் எல்லோருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்பாங்க அதல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் நம்மளும் ஃபோன் வாங்க மாட்டோமான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் நான் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கனா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிவிட்டேன் இப்போ அந்த ஃபோனை பார்த்திங்கனா வீவோ லவெல் தான் வாங்கியிருக்கேன் அந்த ஃபோன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஃபோட்டோலாம் எடுத்தோம்னா ரொம்ப கிளாரிட்டியாவும் குவாலிட்டியாகவும் இருக்கு நல்லா கிளியராக விழுது இப்போ வந்து ஃபோனில் வந்து நிறையா ஆப்லாம் இருக்குனாக்க இந்த நான் எனக்கு வந்து ஃபஸ்ட் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் அப்போ வீடியோஸ்லாம் எதுவுமே பார்க்கமுடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஃபீலே இல்லை ஏன்னா இன்ஸ்டாலாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் வீடியோஸ்லாம் நிறைய நான் இப்போ பாக்கிறேன் இப்போது எனக்கு இந்த பட்டன் ஃபோன் வாங்கும் போது என்ன ஒன்றுன்னா இன்ஸ்டா என்னால யூஸ் பண்ண முடியல இன்ஸ்டாவில் நிறையா வீடியோஸ்லாம் சூப்பராக வரும் ரீல்ஸ் பண்ணலாம் எனக்கு ரீல்ஸ் பண்ணுறதுலாம் பிடிக்கும் பாக்கிறது அப்புறம் இப்போ நான் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா ரீல்ஸ் பண்ணவும் நான் ஆரம்பித்தேன் அதுக்கு அப்புறமா ஃபோட்டோஸ் ஸ்னாப்சாட்லேயும் சரி நார்மலாகவும் சரி ரொம்ப க்ளாரிட்டியாக விழுது இப்போ நம்ம எதாவது ஒன்று படிப்பு விஷயமா சர்ச் பண்ணணும் அப்படின்றது சர்ச் பண்ணணும்னா கூட பட்டன் ஃபோனில் சர்ச் ஆப்ஷன் கிடையாது இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்திங்கனா ஈஸியாக நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கொஸ்ட்டினுக்கு ஆன்ஸர் வேணும்னாக்கா அதிலேருந்து நம்ம ஆன்ஸர் எடுத்துக்கலாம் இப்போ அந்த கொஸ்டின் நம்ம டைப் பண்ணாலே சரி அதுக்கு கரெக்ட்டா ரிலேட்டிவாக ஆன்ஸர் வந்துடும் இப்போ நம்ம அது வந்து நம்மளுக்கு அது படிப்பு சம்மந்தமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஃபோனில் தான் இயங்குது பார்த்திங்கனா இப்போ எல்லாம் குரூப் ஓபன் பண்ணிடுறாங்க மேம்லாம் அதிலேருந்து கொஸ்டின்லாம் அனுப்பிட்டு ஃபோன் ஃபோன் வச்சுதான் படிக்கிறமாதிரி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்மளால் பட்டன் ஃபோன் வச்சு ஒன்றுமே பண்ணமுடியாது இல்லையா அதனால் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இப்போ பார்த்திங்கனா நம்மளுக்கு ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்ஸர் நம்மளுக்கு தேடி கிடைக்கல அப்படின்னா ஃபோன்லேயே நம்ம டைப் பண்ணினாக்கா டைப் பண்ணி சர்ச் பண்ணுனாக்கா நம்மளுக்கு அதுக்கு ரிலேட்டிவான கரெக்ட்டான ஆன்ஸர் வந்துடுது அதுக்கு அப்புறமா இப்போ இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போறதுன்னாலோ போறதுன்னாலோ சரி வாட்ஸ்அப்லாம் இருக்கு ஃபோனில் ஃபோனில் இப்போ பார்த்திங்கனா நிறையா ஆப்ஸ் எடிட் ஆப்பும் இருக்கு நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சேரி நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனு வந்து ரொம்ப ரொம்ப நாள் வந்து யூஸ் ஆகும் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நம்ம அந்த இப்போ பட்டன் ஃபோனே வச்சிருந்தோம்னாக்கா அதில் வந்து நம்மளால் அவ்வளோவா எப்படி மெசேஜ்லாம் பண்ணிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் மெசேஜ் தான் அதுவும் பட்டனில் அமுக்கி அமுக்கி பண்ணணும் அதல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஒர்க்கு தான் வீவோ லவெனில் இப்போது ஃபோட்டோ எடுத்தோம்னா கூட ரொம்ப நல்லா விழுது அந்தமாதிரி இப்போ படிப்பு சம்பந்தமாகவும் ஃபோன் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது இப்போ வீடியோ எடிட்டர் ஃபோட்டோ எடிட்டர்லாம் நல்லா நல்லா இருக்கு ரொம்ப இப்போ நம்மளுக்கு எதாவது ஒரு ஃபோட்டோ எடிட் வேணும் இல்லை ஃப்ரெண்டு பர்த்டே வருது அதுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணணும் அப்படினா கூட நம்ம வேற யார்கிட்டயும் கேட்கவே வேணாம் நம்ம அது அது எப்படி பண்ணணும்னு கூட நம்ம ஃபோன்லேயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் இப்போது யூடியூப் போகணும்னா அதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நம்ம இந்த வீடியோ வீடியோவோட இந்த வீடியோ எடிட் பண்ணுறதோட ஆப் நேமை போட்டு நம்ம சர்ச் பண்ணிணோம்னா அது எப்படி எப்படி எடிட் பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே கிளியராக யூடியூபில் கொடுத்துருப்பாங்க ஒரு வீடியோவாக அதை கூட நம்ம பார்த்து நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்ன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபோட்டோ எடிட்டரும் கூட அப்படிதான் இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின் பார்த்தோம்னா அதுவும் சரி யூடியூபில் போய் பார்த்து எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் மொபைல்னாலே அப்படிதான் இப்போ யார் கைலேயுமே ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க கூட ஸ்கூல் பிள்ளைங்களுக்குமே இப்போ எல்லாம் ஃபோன்லேயே தான் பாக்கிறாங்க இப்போ ஆன்லைன் க்ளாஸ் நடந்துச்சு இப்போ கொரோனாலாம் பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் இருந்து ஸ்கூலாம் க்ளாஸில் தானே இருந்துச்சு அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் மூலியமாக தான் ஃபோன்லேயே தான் க்ளாஸ்லாம் நடந்து டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் நடந்துச்சு அப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு மேம் வந்து வாட்ஸ்ஆப்பில் குரூப் ஓபன் பண்ணி அதுக்கு அப்புறமா அதில் கொஸ்டின்லாம் சென்ட் பண்ணி அதுலேருந்து பாத்து படித்து அப்படிதான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குல்லாம் இருந்தாங்க இப்போ இப்பவும் சரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தொடர்ந்து இப்போ அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஆனால் ஸ்கூலெல்லாம் போகிறாங்க தான் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்போ டக்குனு இப்போ வாட்ஸ்ஆப்பில் அனுப்புறதினால அவங்கள்ட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறதுனாலதான் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ டக்குனு கொஸ்டின் அனுப்புறாங்கன்னா அதைப் பார்த்து நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நோட் பண்ணி வச்சு அப்படியே அனுப்பிடலாம் அதுமாதிரிதான் இப்போ வந்து நம்ம சீரியல் இப்போ சீரியல் பாக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ டிவி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஃபோன்லேயே நம்ம சீரியல்லாம் பார்த்துக்கலாம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வேணும்னாக்கா அந்த ஆப் மூலியமா நம்ம நேற்று உள்ளது முந்தா நேற்று உள்ளது அப்படின்னா இப்போ வாரத்தில் வாரத்தில் ஓடுற அந்த ஆறு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஃபுல்லாவும் ஓடுற சீரியல் எல்லாம் ஃபோன்லேயே நம்ம பாத்துடலாம் டிவியில் தான் பார்க்கணும் டிவியில் தான் பார்த்தாகணுன்ற அவசியம் இல்லை இப்போ எல்லாம் ஃபோன்லேயே வந்துடுது இப்போது சீரியல் கேம் ஷோ ரியாலிட்டி ஷோ எல்லாம் நம்ம வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் மூலியமாக பார்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா இப்போது நம்ம கிரிக்கெட்டு கபடி அதுவும் கூட அது பாக்கிறத்துக்குமே எல்லாம் ஆப் வந்துடுது இப்போ நம்ம டிவியில் தான் பார்க்கணுன்றது மாதிரியே கிடையாது எல்லாம் நம்ம கைகுள்ளேயே செல்லு மூலியமாகவே எல்லாத்தயும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கரெண்டு பில்லு கட்டணும்னாலும் சரி நம்மளுக்கு என்ன ஒரு நெட் சென்டர் நெட் சென்டரில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சரி அதுவும் இப்போ செல்லு மூலியமாக பண்ணிக்கிறாங்க கரெண்டு பில்லு கட்டுறதும் செல்லு மூலியமாக பண்ணிக்கிறாங்க கார்டு போடுறதும் செல்லு மூலியமாக பண்ணிக்கிறாங்க ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாம் இப்போ செல்லு மூலியமாக பண்ணிக்கிறாங்க இப்போ எல்லாம் சிஸ்டம் ஒர்க்லாம் ஸ்மால் ஆகி இப்போ ஃபோன் நம்ம கையில் இருக்கு கை உள்ளங்கைலேயே நம்ம ஒலகம் அடங்கி இருக்கமாதிரிதான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோன் மூலியமாகவே எல்லாத்தயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுட்னா கூட அந்த இதை அப்படியே நம்ம ஃபோனில் சர்ச் பண்ணி இது இப்படி இருக்கு இதுக்கு என்ன வந்து நம்ம பண்ணினா கரெக்ட்டா இருக்கும் நம்மளுக்கு தெரியலைன்னா உடனே நம்ம போய் ஒரு ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணா இல்லை கூகுளில் போயோ இல்லை யூடியூபில் போயோ சர்ச் பண்ணிணா நம்மளுக்கு வீடியோவாகவே அப்படியே காட்டுவாங்க இது இது பண்ணுனா இது இது இப்படி இப்படி ஆகும் இதுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி வீடியோவாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு காட்டுவாங்க அதை வச்சு நம்ம அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதை பார்த்து நமக்கு என்னென்னமோ அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் ஃபோனுகுள்ளயே நம்மளுக்கு அடங்கிடுது இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் நம்ம கையில் இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு என்ன ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாம் ஃபோன் மூலியமாகவே பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு ஏதாவது சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபோட்டோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது சீரியல் பாக்கிறது கேம் ஷோ அந்த மாதிரி இப்போ டைம் போகலை டைம் நம்மளுக்கு டைம் போகணும் அப்படின்னாக்கா கேம் கூட நிறையா கேம் இருக்கு நம்ம அந்த கேம்லாம் கூட பார்த்து நம்ம விளையாடலாம் இப்போ பட்டன் செல்லுலலாம் பார்த்திங்கனா அவ்வளவா எதுவும் இருக்காது இப்போ டச் ஃபோனுன்றதினால ஆண்ட்ராய்ட் மொபைல் நம்ம கையில் அதுவும் இருக்கிறப்போ எல்லாம் நம்ம ஆப்பில் நம்ம ஃபோனில் ஆப்பா கிரியேட் ஆகிடுது நம்ம எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்னாப்சாட் எடுத்துக்கிட்டோன்னாக்கா அதில் நிறையா ஃபில்டர் இருக்கு ஃபில்டர் வச்சு நம்ம இப்படி நம்ம ஃபேஸ் நம்ம ஃபேஸ் தானே அப்படின்றமாதிரி இருக்கிற மாதிரி நிறைய சூப்பர் சூப்பரான எஃபெக்ட்லாம் இருக்கும் அதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம் இப்போ இன்ஸ்டாவிலேவும் பார்த்திங்கனா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோ வரும் ரீல்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அதுலேயும் எடிட்டர் நம்மளுக்கு ஃபில்டர்லாம் நிறையா வரும் இப்போது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா கூட நார்மலாக நம்ம அதை ஃபோட்டோ எடுத்துவிட்டு இன்ஸ்டாவில் போய் எடிட் பண்ணிக்கலாம் ஃபில்டரில் நல்ல சூப்பரான ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் ரீல்ஸ் பண்ணுறது நம்ம இப்போது அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா இப்போ இன்ஸ்டா ஐடி வச்சுருந்தோம்னா கூட அதில் நம்ம ரீல்ஸ் பண்ணி போடலாம் இல்லை வீடியோ எடிட் பண்ணி போட்டும் நமக்கு பாலோவெர்ஸ் அதிகமாக வாங்கி நம்மள நம்ம ரீச் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நம்மளாவே வீட்லேயே போய் அடங்கி மொடங்கி இருக்கிறத விட இப்போ இன்ஸ்டா யூடியூப்லாம் வச்சிருந்தோனாக்கா ஐடி கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறையா வர மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மள இந்த உலகத்துக்கு நிறையா பேருக்கு தெரிகிற மாதிரி நம்ம ரீச் பண்ணிக்கலாம் அதனால இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக கரெக்ட்டாவும் இருக்கு